நானும் என் நண்பர்களும் இந்த மாதிரி கோவா போகிறதா ஒரு ப்ளான் போட்டிருக்கோம் அதுக்கு வந்துட்டு ஒரு வண்டி வாடகைக்கு வேணும் கார் யூனோவா கார் இல்லை டவேரா கார் அந்த மாதிரி ஒரு எட்டு டூ பத்து பேர் போரோண்ணா மினி வேன் இருந்தால் கூட ஓகேங்கண்ணா இந்த வண்டி வாடகையோடய டீட்டைல்ஸ் அதெலாம் எனக்கு மெயில் பண்ணிடுங்க அதை நான் பார்த்துக்குறேன் அப்புறோம் கோவா போய்ட்டு அப்டேயே பேங்களூர் போய்ட்டு அப்டேயே வரோங்கண்ணா இது வந்து பதினஞ்சாம்தேதி கிளம்புற மாதிரியிருக்கு நீங்க வந்துட்டு கிருஷ்ணகிரி மாரியம்மன் கோவில் கிட்ட சிங்னல் கிட்ட இருக்கிற ராயக்கோட்டை சிங்னல் கிட்ட இருக்கிற மாரியம்மன் கோவில் கிட்ட வண்டி எடுத்துகிட்டு வந்தால் எல்லாரும் அங்கே அசம்பல்லாகி அங்கேருந்து டிரிப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாண்ணா வண்டி வாடகைலாம் டிரிப்பை முடித்திட்டு வந்துட்டு கொடுக்குறோம்